இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து பன்னெரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்து ரெண்டு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு